எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இளம்பிள்ளைங்குற ஊரில் பட்டுப்புடவை அதாவது கையிலேயே வந்து கைத்தறியில் போட்டு பட்டுப் புடவை வந்து நெய்வாங்க தறியில் அது வந்து எல் எல் எல்லாத்தோட இங்கே ரகம் வந்து நிறைய டிஃபரென்ட் டிஃபரென்ட்டான ரகத்தில் வந்து சூப்பராக வந்துருக்கும் இங்கே இருந்துதான் வந்து எல்லா பக்கமும் வந்து கடைக்கெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாம் எல்லாமே வந்து கடையில் விற்கிறத விட இங்கே வெலை வந்து இங்கே ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த டிசைன்சும் நல்லா இருக்கும் அந்த குவாலிட்டி தரம் தரமும் பட்டுப் புடவையெல்லாம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மிகவும் இளம்பிள்ளைக்குறது வந்து பட்டுப் புடவைக்கு வந்து ரொம்ப புகழ் பெற்றது அங்கே தான் வந்து அதிகமான கைத்தறியில் வந்து பட்டுப் புடவை அதிகமாக நெஞ்சிட்டுருக்கிறாங்க இங்கே அவங்க வந்து அவங்களோட தொழிலே வந்து அந்த ஏரியாவில் வந்து அது தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் இப்போ கடையில் எல்லா ஒரு ஆயர ருபாய்க்கு எடுத்தோமுன்னால் இங்கே வந்து அது வந்து ஒரு நான் நானூறுரூவா நானூற்றைம்பது ருபா இந்தமாதிரி ரேஞ்சில் அதே அதே புடவை தான் இங்கே வந்து அவ்வளோ கம்மியாக வந்து வெலையில் கொடுப்பாங்க எல்லாமே வந்து இங்கே எங்கள் ஊரிலேருந்து நிறையா பேர் வந்து அங்கே தான் போய் வந்து எதோ ஃபங்க்ஷனுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுக்கிறதா இருந்தால் லேடீஸ்ஸெல்லாம் அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸான இது அது ரொம்ப அருமையாக இருக்கும்